ஐயா மீன்பிடி தொழில் வந்து ஒரு சிறந்தத் தொழில் தான் எளிதான தொழிலாகவும் இருக்குது கஷ்டமான தொழிலாகவும் இருக்குது அதை மாற்றுவதற்கு வந்து சில விஷயங்கள்லாம் உண்டு சில மீன்பிடி மீனவர்கள் கடலில் வெகுதூரம் சென்று ஆழ்கடலில் மீன் பிடிப்பார்கள் அவர்களெல்லாம் வந்து இது ஒரு சவாலாக ஏற்று மீன் பிடித்துக்கொள்வார்கள் பெரிய வகை மீன் பிடித்துக்கொண்டு வெளியே வருவார்கள் மற்றபடி இங்கே சில மீனவர்கள் அருகிலுள்ள ஒரு ஓடையோ நதியோ அங்கே மீன் பிடிப்பாங்க மீன் பிடிச்சின்னு வருவாங்கள் இதற்கு வந்து ஒரு என்ன தேவைப்படும் விஷயங்கள் தேவைப்பட்னா அவங்களும் வந்து ஒரு கையில் ஒன்றும் இருக்காது விஷியம் ஏன்னா நூறுபா சம்பாதிச்சாக்கா எழுபதுரூவா செலவு பண்ணிட்டு இருபதுரூபா தான் வச்சிருப்பாங்க அடுத்து வலை வாங்க அதுக்கு போட்டு வாங்க ஒரு டீசல் வாங்க இவங்க கிராமத்தில் இருக்கிறவங்கள ஒரு வயல்ல போக வாங்க ஒரு மணி அதுக்கு வலை உண்ட வலைக்குண்டான மணியெல்லாம் வாங்குறதுக்கு ஒன்றும் இருக்காது ஐயா கையில் வ காசு இருக்காது வலைக் கீழிஞ்சிடும் உடனே வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா அரசாங்கத்திடம் வந்து உதவி கேட்பாங்க உதவி கேட்டாங்கன்னாக்கா அந்த அரசாங்கம் என்ன செய்யும் பரிசிலனை பார்த்துட்டு பரிசிலனை பார்த்து உங்களுக்கு என்னென்னா தேவையோ அதுவெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து உங்களுக்கு செஞ்சிக் கொடுத்துரும் அதை வந்து நீங்கள் வந்து வச்சிக்கினு ஒழுங்காக மீன்பிடி தொழில் செஞ்சின்னாக்கா மீன்பிடி தொழில் வந்து நல்ல ஒரு சொந்த தொழில் தான் அரசாங்கமும் உங்களுக்கு உதவி தேவைப்படும்போது உதவிக்கு கரம் நீட்டுவாங்கள் எந்த அரசாங்கமாயிருந்தாலும் நீட்டும் மீனவர்களுக்கு வந்து எல்லா அரசாங்கமும் உதவி பண்ணும் ஐயா இதில் வந்து ஒன்னுத்து சொல்கிறதுக்கு தே ஒன்றும் விஷயம் இல்லை